ஆமாங்க ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு என்ன மரமெல்லாம் வேணும் ம் சரிங்க ஆ சரிங்க

நீங்கள் உங்களுக்கு என்ன மரங்கள் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தபடி ரேட்டு சொல்வோம் இங்கே உங்களுக்கு எவ்வளோ மரங்கள் வேணும்னா அதுக்கு தகுந்த இப்போ எங்கள்ட்ட ஸ்ட்டாக்கு கிடையாது நீங்கள் சொல்கிறத வெச்சு தான் நாங்கள் பார்த்து இறக்குவோம் நீங்கள் என்னென்ன ஆர்டரு வேணும் என்னென்ன நிலைக்கி ஜன்னலுக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் வேணும்ன்றத நாங்கள் பார்த்து இறக்கி வைப்போம் உங்களுக்கு எந்த எப்படி பொருட்கள் வேணும் ஆ சரி ம் ஆ சரி சரி சரி ஆ எத்தனை டன்னு இப்போ அப்படின்னா உங்களுக்கு குத்துமதிப்பாக எத்தனை டன் கணக்கில் வர வேண்டியதிருக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்தளவுக்கு நாங்கள் தர்றோம் ஆ சரி நீங்கள் சரக்கு எங்களுக்கு இவ்வளோ ஆர்டரு இவ்வளோது வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்படி மரம் இறக்கித் தருவோம் ஆ ஆ சரி ஆ அதுக்கு வேணுனா இப்போதிக்கு உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சமாக மரங்கள் இருக்குது இன்னும் வேணும்னா நாங்கள் வாங்கி உங்களுக்குத் தருவோம்

இல்லை நீங்கள் நீங்கள் தான் வந்து ஏற்றிட்டுப் போகணும் ம் அது நீங்கள் பார்த்து நீங்கள் மரத்தை எவ்வளோக்குள்ள எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் பார்த்து உங்களுக்கு போட்டுத் தர்றோம் ஆ சரி ஆ சரி நாங்கள் லோடு வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துடலாம் அட்வான்ஸு இருபதாயிரம் தாங்க இப்போது அப்பறம் எடுத்துட்டு மீதி தாங்க

ஆ சரி ஆ சரி எங்கள்ட்ட எல்லா மரம் நல்லா சுத்தமாக இருக்கும் எந்த இதுவும் இருக்காது நீங்கள் வாங்க பார்த்து எடுத்துக்கிடுங்க